ஹலோ ஆ ஆ அண்ணா சந்திரன்ங்களா ஆ நான் வாசுதேவன்னு சொல்லிட்டுங்கண்ணா இங்கே டிஎன் பாளையத்துலேருந்து பேசுகிறங்கண்ணா அண்ணா வீடு இப்போது ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கங்ண்ணா அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா எலெக்ட்ரிகல் பொருளை பற்றியும் உங்கள் கிட்ட கேட்கணுங்கண்ணா ஆ அண்ணா நம்மளுது வந்துங்கண்ணா மூணு பெட்ரூமோடு அட்டாச்சிடு டாய்லட் பாத் ரூம்மோடு இருக்குதுங்கண்ணா ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குதுங்க அப்புறம் கிச்சன் டைனிங் இருக்குதுங்கண்ணா ஆ அந்த மூணு பெட் ரூம்லேயும் பார்த்திங்கனா ஒவ்வொரு ஃபேன் வரணுங்கண்ணா அப்புறம் இந்த டாய்லட் பாத்ரூம்லேலாம் வந்துங்க ரெகுலராக டோரை துறந்ததே லைட் ஏரிகிற மாதிரி வேணுங்க சுவிட்ச் இல்லாமல் அப்புறம் வந்துங்கண்ணா ரீசன்ட்டாக இருக்கிற மாதிரி மாடல் போட்டு கொடுங்க ஆமாங்க ஆமாங்க அடுத்தது வந்துங்கண்ணா நம்ம ஏசி ஒரு ரூம்முக்கு ஃபிட் பண்ணணுங்கண்ணா அது வந்து இந்த இப்போ மொபைல் ஃபோன்லேயே ஆன் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குதுல்லிங்கண்ணா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்புறம் நம்ம ஹாலில் வந்துங்கண்ணா ரெண்டு ட்யூப் லைட்டு ரெண்டு ஃபேன் மாட்டணுங்கண்ணா ஆ நீங்கள் ஒரு தடவை நேர்லயே வந்து வீட்டை பார்த்துருங்க ஆ நம்மளுடைய கனெக்ஷன் பார்த்திங்கனா இப்போ வந்து வீடு கட்டுகிற கரண்ட்டில் இருக்குதுங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டிங்கனால் அதைய வந்து மாற்றணும் மாற்றுனா தான் பத்துருபா ரேட்லேருந்து குறையுங்க அப்புறம் கிச்சனுக்கு வந்துங்க லைட்டு அங்கே ஃபிரிட்ஜ்ஜு வைக்கிறது கிரைண்டர் வைக்கிறதுக்கு அது பண்ணனுங்க அப்புறம் வெளியில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்கண்ணா அதில் வந்து எனக்கு இந்த வாஷிங் மெஷின் வைக்கிற மாதிரி இடம் விட்டு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு கனெக்ஷன் வேணுங்க அண்ணா நீங்கள் இந்த சிமிலியெல்லாம் பண்ணுவீங்களாண்ணா சமையல் கட்டில் ஆ அந்த சிமிலி எனக்கு செட் பண்ணி கொடுத்துருங்க அப்புறங்கண்ணா இந்த வென்ட்டிலேட்டரு ஒரு நாலு பக்கம் இருக்குதுங்க அதுக்கு எந்த ஃபேன் போட்டால் நல்லாருக்கும்னு சொல்லி அது கொஞ்சம் எனக்கு ரெக்கமண்ட் பண்ணுங்க ஆ குறிப்பாக பார்த்திங்களாண்ணா நம்மளுக்கு குழந்தைங்க ரெண்டு இருக்குதுங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் மாதிரி நீங்கள் பண்ணிக்கொடுங்க ஆ அப்பறம் இரவு நேரங்களில் எரிகிற லைட்டுங்க அண்ணா நீங்கள் இந்த இது பண்ணுறிங்களாண்ணா சிசிடிவி கேமரா

ஆமாங்க கொஞ்சம் எல்லா கொஞ்சம் சகாயமாக பண்ணிக்கொடுங்க நீங்கள் ஒரு முறை வந்து வீட்டை பார்த்துருங்கண்ணா சரி ரைட்டு அண்ணா டிஎன் பாளையத்துலைங்கண்ணா அண்ணா சிலைலேருந்து நீங்கள் வடக்க வந்திங்கன்னா நம்மளுது பேரு வந்து வாசுதேவன்னு கேட்டீங்னால் சொல்லுவாங்கங்க கொஞ்சம் வெளியே நல்ல பழக்கமுள்ள ஆளுதானுங்க

அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா